ஏம்பா டிரைவரு என்ன நீ போ என்ன நீ ஊர் பூரா சுற்றினு கிடக்குற நீ என்ன எந்த வழிக்கு தான் போக போகிற ஏம்பா ஏர்போர்ட்டுக்கு மணி ஒன்றைக்கு எனக்கு ப்ளைட்டுப்பா மணி ஒன்று ஆகப்போதுப்பா எத்தன மணிக்கு போய் என்னை கொண்டு போய் ப்ளைட் ஏத்துறது ஆ அது பிரிஜ்ஜி சரியில்லைன்னாக்கா நீ இந்த வழி வர வேண்டிய தானே மேடவாக்கம் வழியாக ஆ எப்பா கொஞ்சம் சட்டுன்னு போ சாமி ஏர்போர்ட்டுப்பா நான் ப்ளைட்டை விட்டேன்னாக்கா ரெண்டு நாளைக்கு பொறுத்து தான் நான் ப்ளைட் ஏற முடியும் கொஞ்சம் சட்டுன்னு பார் சாமி